அன்றாட உரையாடலில் தமிழ் மொழினுட்டு எடுத்துகிட்டுப் போனாக்கா தமிழ் மொழின்றது வந்து மூணாயிரம் வருஷங்களுக்கு பழமையான மொழி அதில் அந்தக் காலத்தில் இருந்து புலவர்கள் அதாவது திருவள்ளுவர் காலத்தில் இருந்த தமிழ் மொழின்றது வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது அதை நம்பளால் பேசவும் முடியாது புரிஞ்சிக்கவும் முடியாது அதுக்கு அப்புறம் வந்தது வந்து அரசர்கள் புலவர்கள் அவங்க பேசிய மொழி வந்து புரிஞ்சுக்க முடியும் ஆனால் நம்பளால் பேச முடியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போ இப்போ இருக்கிற தமிழ்மொழி வந்து அதுலருந்து தேய்மானம் ஆகி நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம இருக்கிற இடத்தப் பொறுத்து நம்ப எப்படி பேசுகிறோம் அப்படின்றது மாதிரி வந்துடுச்சு இப்போ அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற மொழின்னாக்கா அப்போ பேசுனது நன்றாக இருக்கின்றீர்களா இப்போ நல்லா இருக்கிறீங்களா அப்படின்றோம் சாப்பிட்டு விட்டீர்களா அப்படின்னாங்க அந்த காலத்தில் இப்போ சாப்பிட்டீங்களா அப்படின்றோம் அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைய வாழ்க்கைக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற ஏற்றது போல் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு